நாங்கள் மாங்கன்று பலங்கன்று முந்திரிகன்றுகளா வளர்க்கிறோம் அதுக்கு வந்து கொடினா அவரை கொடி பாவக்காய் கொடி இதே மாரி வந்து ஏகப்பட்ட கொடி வந்து நிறையா பாவக்கொடியும் அவரை கொடி மிளகாய் செடி பூஞ்செடி எல்லா செடி வகைகளும் வளர்க்கறோம் எங்கே வளர்க்கறதால ரொம்ப ஒரு பசுமையாக நல்லா காற்றோட்டமா நல்லா வீட்டுக்கு சுற்றுபுற காற்றோட்டமா ஃப்ரீயாக இருக்கிறது அது வளர்க்கும்போது தம் பிள்ளைய வளர்க்கறமாரி ஒரு ஃபீலிங் கிடைக்கு அது அதுக்கு தேவையான உரங்கள் தேவையான பொருட்கள்லாம் பத்தரம்படுத்தி கூண்டு கட்டி மேலே கழி கட்டி செடிகளையும் சரி கொடிகளையும் சரி நல்லா பத்ரமாக பார்த்து நாங்கள் வளர்க்கிறோம் ஓகே வா